நாங்கள் சமையல் செய்யும்போது அம்மாவோடய சமையல் குறிப்புகள் தான் நிறைய பின்பற்றுவேன் அது போக புதுசாக ஏதும் செய்யணும் அப்படிங்கற பட்சத்தில் நம்ம ஏதாச்சு யூடியூப் பார்த்து கற்றுக்கணும் இல்லை யூடியூப் பார்த்து செய்யணும் அப்டின்னு நெனைச்சன்னா செஃப் வெங்கடேஷ் பட் அவரோடய சமையல்கள் பிடிக்கும் அவரோடய யூடியூப் சேனல்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்புறோம் செஃப் தாமு அவரோடய சமையல்களும் பிடிக்கும் அது போக குக்குடு டிவி அப்படிங்கற இன்ஸ்டாக்ராம் பக்கத்தில் இருக்க கூடிய அவங்க தளத்தில் இருக்க கூடிய வீடியோஸும் பார்த்து சமையல் செய்யறதுண்டு